மின்சாரத்துறையில வந்து எனக்கு அந்தளவுக்கு அனுபவம் இல்லை ஏனால் என்னோடய அப்பா வீடு கட்டி வெச்சுட்டாங்க சர்வீஸ் எல்லாமே வாங்கி கொடுத்துட்டாங்க அது தான் நான் பயன்படுத்திகிட்டிருக்கேன் மின்சாரத்துறையை பொறுத்த வரைக்கும் எங்கள் ஊரில் சர்வீஸுக்கோ மெயின்டனன்ஸ்கோ கரெக்டாக வராங்க ப்ளஸ்ஸு அதிகமாக கரண்டு நிற்கிறது இல்லை பவர் கட்டாகிறது இல்லை பவர் கட்டானாலும் ஃபோன் பண்ணி கேட்டேனா கரெக்டான ரெஸ்பான்ஸ் இருக்குது சந்தோஷம் அடுத்து புது சர்வீஸு என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வாங்கினாங்க ரொம்பலாம் அலையலை கரெக்டாக அவங்க சொன்னதை ஃபாலோ பண்ணி கரெக்டாக பண்ணிணாங்க கிடச்சிருச்சி அதனாலே அந்தளவுக்கு எதுவும் பிரச்சினையா இருக்கற மாதிரி எனக்கு தெர்லை அடுத்து பவருங்கிறது ரொம்ப டேஞ்சரான ஒன்று அதனாலே ரொம்ப கேர் ஃபுல்லாக இருக்கணும் கரெக்டாக இருக்கணும் அதே போல மெயின்டனன்ஸ் கரெக்டாக பண்ணுறாங்க ஏதோ ஒன்று சொல்லும் போது கேபிள் கட்டாயிடிச்சினாலோ இல்லை பவரு விட்டு விட்டு வருதுனாலோ அது கரெக்டான ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க ரொம்ப தேங்க்ஸ் ஓகே தேங்க்யூ